ஹலோ

ஆ கேட்குது சுப்ரீம் மொபைல்ஸா ஆ இது மாதிரி மொபைல் எனக்கு லேட்டஸ்ட்டாக வந்த மொபைல் வேணும் என்னென்ன மொபைல் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறிீங்களா

ஆ என்ன இது எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும் அப்புறமேட்டு கேமரா குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் பேட்ரி வந்து நிக்கணும் இது மூணும் இருக்க மாதிரி கொஞ்சம் மொபைல் இருந்தால் சொல்லுங்கள்

ஆ இது

ம் ம் ம் சாம்சங்கில் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா

அதில் ஸ்டோரேஜ் இருக்கும் நத்திங்கில் வேணாம் இந்த மாதிரி இப்போ அது விவோ ஓப்போ சாம்சங் இது மூணிலே ஆ இது மூணுத்துலே என்னென்ன ரேட் வரும் இது விவோ ஓப்போ சாம்சங் இதெல்லாம்

ஆ ஆ

ஓகே அப்போது ஓப்போவே ஓகே எதாவது ஸ்டாக் இருக்குதுங்களா

ஓகே ஓகே அதுவே போதும் ஆ ஆ அது ஸ்டாக் வந்தோடன பேக் பண்ணி ஆ சரி ஓகே